துணிகளை துவைக்க நான் வாஷிங் மிஷின் பயன்படுத்துறதில்லை என்ன வாஷிங் மிஷினுக்கு அதிக தண்ணி வேணும் கையிலேயே தொவைச்சிருவேன் அதே மாதிரி சோப் பவுட்ரு உபயோகப்படுத்தினா தண்ணி அதிகமாக செலவாகும் சோப் போட்டு தொவைச்சி ஒரு மூணு பக்கெட் தண்ணி வெச்சு அலசுனா தண்ணி அதிகமாக செலவாகாமல் கம்மியாக செலவு பண்ணிக்கலாம் வெயில் காலம்னா துணியை அப்படியே போட்டு கொடியில் போட்டால் சீக்கிரம் காஞ்சிடும் இல்லைனா பக்கத்தில் இருக்கிற கல் அது மாதிரி தரையில் நல்லா வெயில் படுற இடத்துல துணிகளையெல்லாம் விரித்து வைச்சோம்னா சீக்கிரம் காஞ்சிடும் அப்புறம் வெயில் மழை காலத்தில் வந்து வெயில் வர்றதை பார்த்து அப்படியே துணியை திருப்பி திருப்பி போட்டு சீக்கிரமாக உலர வெச்சு எடுத்து உள்ளே வெச்சிடணும் அப்போ தான் துணி சீக்கிரமாக காய வைக்க முடியும் திடீர்னு மழை வந்தாலும் வந்துவிடும்